திருப்பதிக்கு எங்களுக்கு நல்ல கோயிலுங்க அதுக்கு நாங்கள் போவோம் வருஷம் வருஷம் குல தெய்வம் கோயில் பச்சையம்மன் கோயில் அதுக்கு போவோம் எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில் அதுக்கு போவோம் அதுவும் நல்லாருக்குங்க கோயிலில் அதுவிட்டா முருகர் கோயில் போவோங்க அந்த கோயிலுக்கும் நல்லா சிறப்பாக இருக்கும்ங்க போகறதுக்கு அதை விட்டா மதுரை மீனாட்சி அம்மன் அப்புறம் கால பைரவர் சாமி அப்புறம் சனீஸ்வரர் சாமி இந்த கோயில்லாம் போவோம் அது விட்டா கருப்பன்னசாமி தேனி அதுக்கு போவோம் இந்த கோயில்லாம் நல்லா சிறப்பான கோயில் எங்களுக்கு பிடித்தமான கோயில்